எங்கள் பகுதியில் எம்எல்ஏ எம்பி பஞ்சாயத்து தலைவர்லாம் யாருனே எனக்கு தெரியாது அவங்ககிட்ட நான் பேசினதும் இல்லை அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னும் எனக்கு தெரியல ஏன் தெரியலங்கறதும் தெரியல இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து அப்படிதான் இருக்குது என்னதான் நம்ம படித்தவங்கன்னாலும் நம்ம தொகுதியில் எம்எல்ஏ யார் எம்பி யார் பஞ்சாயத்து தலைவர் யாருங்கிறது ஒரு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது ஏன்னு தெரியல அவங்க வந்து பேசுகிறதும் இல்லை அவங்களை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும் ஏன் அவங்கெல்லாம் வந்து பேச மாட்டேங்கிறாங்கன்னும் எங்களுக்கு தெரில எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவர் வந்து இளங்கோனு சொல்லிவிட்டு அவர் வந்து அதிமுக கட்சிக்காரரு அவர் வ அவர்தான் இப்போ ஊரில் பெரிய தலைவர் மாதிரி அவர் எல்லாம் விசேஷத்துலேயும் கோயில் ஃபங்க்ஷன்னு எல்லாத்துலேயும் அவர்தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாரு மற்றபடி யாரும் அவர்தான் பேசுவார் எங்கள் கூட வேறே யாரும் பேசற மாதிரியும் தெரில இந்த கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இன்றைக்கி போய் இதெல்லாம் யாருன்னு போய் பார்க்குறேன் எம்எல்ஏ எம்பி பஞ்சாயத்து தலைவர் இவங்கெல்லாம் யாருன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி